கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் சுகாதார மையம் அதிகமாக இருக்குது ஆனால் வயசானவங்களுக்கோ இல்லை மற்றவுங்களுக்கோ போக்குவரத்து வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்களுக்கு போக வர வண்டி டிராஃபிக்கும் ரொம்ப இடஞ்சலா இருக்குது போக வரவங்களுக்கு கொஞ்சம் வழிபாதை மேல் பா அண்ட்ர கிரௌண்டு பாதையோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நட பாதையோ தனியாக அமைச்சி கொடுத்து அந்தந்த ஏரியாவுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்கிற மாதிரி நீண்ட தூரத்துக்கு நடை பாதையாக போடணும் அதுவும் இல்லாமல் வயசானவங்களுக்கு வீடு தேடி அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி தொழில் வாய்ப்பை அமைச்சி கொடுக்கணும் ரிட்டயர்டு ஆனவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வாட்ச்மேன் உத்தியோகம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நினச்சி எல்லோரும் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் வயசாவனை நிறைய பேர் திறமை இருக்கிறவுங்க இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைவாய்ப்பை அமைச்சி கொடுத்தா இன்னும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைங்கள் தனியாக விட்டுட்டு போனாங்கன்னா கவலையுமும் இல்லை அவங்களால ஒரு பிரியோஜனமும் இருக்கும் அவங்களால ஒரு குழந்தைகளை பார்த்துக்கறது இல்லை ஸ்கூலில் ஒரு வேலை மாதிரி ஏதோ ஒரு வேலை அமைச்சி கொடுக்கலாம் இல்லை அவங்க வீட்டை தேடி வந்து அவங்களுக்கும் ஒரு தொழில் அமைச்சி கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க